சார் நாங்கள் செவினா பொக்கேஸ்லேருந்து பேசுகிறோம் சார் சார் ஃப்ளவர் ஆர்டர் பண்ணியிருந்திங்கல்ல சார் கீழே தான் சார் இருக்கோம் வந்துட்டாங்க சார் நீங்கள் எங்கே டெக்கரேட் பண்ணும்னு சொல்லுங்கள் சார் வந்துடுறோம் உள்ளே வந்துட்டோம் சார் ஓகே சார் ஓகே சார் பண்ணிடலாங்க சார்

ஓகே சார் ஓகே சார் ஆ மாலை கட்டவும் ஆளுங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் சார்

ஓகே சார் ஓகேங்க சார் ஓகே சார் ஆமாம் சார் ஓ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் முடிச்சிடலாங்க சார்

சரிங்க சார் ஆ ஓகே சார் ஓகே சார்

அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடலாங்க சார் ஓகேங்க சார் வேறு ஏதாச்சும் வேணுமா சார் ஓகேங்க சார் சரிங்க சார் கரெக்டாக பண்ணிடலாங்க சார்